ஆ வாங்க

ஓ சரிங்க வாங்க ஆ ஓகே சொல்லுங்கள் என்ன மார்க் சொன்னீங்க ஓ சரி செம ஆ ஓகேப்பா ஓ ஆமாப்பா நம்ம ஸ்கூல்ல நல்ல ஸ்கூல் தான்ப்பா நல்ல கோச்சிங் எல்லாத்துலேயுமே நம்ம நம்ம ஸ்கூலில் படித்த நிறையா பேர் தான் எல்லாம் வெளிலலாம் ஒர்க் பண்ணுறாங்கப்பா ம் ஆ பயோ மேக்ஸ் இருக்குதுப்பா பயோ மேக்ஸ் இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் இருக்குது ப்யூர் சயின்ஸ் இருக்குதுப்பா ஸோ உங்களுக்கு என்ன குரூப் வேணும் ஆ கிடைக்கும்ப்பா ஆனால் ஒரு கொஞ்சம் ஒரு இது கண்டிஷன் இருக்குதுப்பா நாங்கள் வந்து ப்யூர் சயின்ஸ் சயின்ஸு குரூப்பு எடுத்தால் நாங்கள் பேசிக்கா வந்து நாங்கள் எக்ஸாம் வச்சு தான் உள்ளே எடுக்கிறோம் ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து கன்டென்ட் பாப்பா ஜாயின் பண்ண சொல்லிட்டு அதை எழுதலாம் சார் இன்றைக்கி ஃப்ரைடேவா ஸோ நீங்கள் மண்டே மார்னிங் ஒரு டென் ஓ க்ளாக் வந்தால் போதும் சார் ஆ மண்டே மார்னிங் ஷார் ஷார்ப்பா டென் ஓ க்ளாக் உள்ள இருக்கணும் ஓகேங்களா ஆ ஓகேப்பா ஃபீஸ் ஷெடியூல் பற்றி தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரியுமா நம்ம வந்து நம்மளோட ஸ்கூலோடய ப்ரொசீஜர் எப்படின்னா நம்ம மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் வாங்குகிறோம்ப்பா செம்ம இதுக்கு வந்து பஸ் ஃபீஸ்ஸு எல்லாம் சேர்த்து தேர்ட்டி தௌசண்ட்ப்பா ஓகேவா இப்போது நம்ம எஸ்சி எஸ்டிக்கு தான் ஸ்காலர்ஷிப் க கம்மி கு ஸ்காலர்ஷிப் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஃபீஸ்ஸும் நம்ம கம்மி பண்ணுறோம் மற்றபடி ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன்ட்ரஸ்ட்டா அந்த மாதிரி நல்லா ஒரு ப்ளேயர் அவங்களா இருந்தாங்கன்னா பட் அவங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் கம்மி பண்ணுவோம்ப்பா அதான் நம்மளோடய ஸ்கூல் ப்ரொசீஜர் ஸோ மற்றபடி நாங்கள் எப்போவும் போல இது ஃபீஸ் கம்மி பண்ண மாட்டோம் ஆ ஓகேப்பா வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஆ ஹாஸ்டல் தரமாக இருக்கும் ஃபுட்டு நல்லா இருக்கும்ப்பா ஹாஸ்டல் டைமிங் இப்படி தான் இருக்கும் பட் மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு க்ளாஸ் ஸ்டெடிஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கோச்சிங் நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எங்களை நம்பி உங்கள் பொண்ணை ஜாயின் பண்ணலாம் ஆ ஓகேப்பா ஷார்ப்பா நீங்கள் டென் ஓ க்ளாக் எக்ஸாம்க்கு நீங்கள் நையன் தேர்ட்டிக்குலாம் உள்ள வந்துடுங்கப்பா ஓகேங்களா இல்லை எதுவும் வேணாம்பா பாப்பாவும் நீங்களும் வந்தால் போதும் ஓகேவா வேறு எதுவும் வேணாம் எங்களுக்கு ஆ ஓகேடா ஆ ஓகேப்பா